எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்து இப்போது வரைக்கும் ஒரு கதையாக சொல்வது என்னன்னா இந்த கம்பத்தாட்டுனு சொல்லி சொல்வாங்க அந்த கம்பத்து ஆட்டத்தில் ஒரு திருவிழாக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கம்பத்தை நட்டு அது கம்பத்தில் வந்து மாரியம்மனோட ஹஸ்பண்டா அதை சொல்வாங்க அதை அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து பார்க்கும் போது மஞ்சள் தேய்ச்சி தண்ணீர் எல்லாம் ஊற்றி அந்த ஒரு வாரமும் நல்ல ஜாலியாக டான்ஸ் ஆடி அதுக்கு பூ பொட்டெல்லாம் மஞ்சள்லாம் வச்சு நல்லா கொண்டாடுவாங்க அப்போது அந்த கம்பம் பிடுங்கும் போது மாரியம்மனோட கண்ணில் வந்து தண்ணீர் வருமாம் அதுக்கு வந்து அந்த வெள்ளை சேலை கட்டிடுவாங்க அந்த கம்பத்தை தூக்கிகிட்டு போவது அந்த மாரியம்மனோட ஹஸ்பண்டையே தூக்கிகிட்டு போகிற மாதிரி மாரியம்மன் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த கம்பத்தை பிடுங்கும் போது அதுக்கு வளையல் அதெல்லாம் போட்டு நல்லா அலங்கரித்து வைச்சிருப்பாங்க அந்த கம்பத்தை புடுங்கும் போது அந்த வளையல் எல்லாம் உடைச்சிட்டு தான் கம்பத்தை பிடுங்குவாங்க அது இப்போது வரைக்கும் அது ஓரு வரலாறாக பேசிட்டு இருக்கிறாங்க